நாங்கள் வந்து இந்த மாதிரி விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்தில் வந்து தென்னைமரம் வாழைமரம் அதுபோக காய்கறிங்க கீரைங்க எல்லாமே போட்டு நாங்கள் எல்லாமே வளர்திட்டுதான் இருக்கோம் எங்கள் நாங்கள் வந்து மாடு ஆடு கோழி எல்லாமே நாங்கள் வந்து வளர்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒருக்க வந்து தென்னை மரத்திலேருந்து எல்லா தேங்காயெல்லாம் போட்டு இளநி தேங்காயெல்லாம் போட்டு இளநியெல்லா விற்றுருவோம் தேங்காயெல்லாம் எடுத்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு காய வெச்சு எண்ணெய் ஆட்டி அதை வந்து மக்களுக்கு நாங்கள் விற்றுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைமரத்துல வந்து வாழை அதெல்லாம் அறுத்து வருஷத்துக்கு ஒருக்க வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம் ஆடு ஆடு வேணும்கிறவங்க ஆடு வந்து வாங்கிட்டு போவாங்க கோழி இருக்குன்னால் கோழி இறைச்சிக்கு அதுவும் இருக்குது முட்டை பார்தீங்கன்னா முட்டையும் வந்து வாங்கிட்டு போயிக்குவாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இதை வந்து மாடு ஆடுங்க கூடல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு தோட்டத்தை பார்கறது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது